என்னை பொறுத்த வரைக்கும் யோகா செய்கிறதுக்கு வயதுலாம் கிடையாது அது குறித்தான புரிதல் மட்டும் புரிகிற வயசில் கற்றுக்கலாம் ஒரு அஞ்சு வயசில் அதற்கான புரிதல் இருக்கும் அப்படினா அது எப்படினா நம்ம சொல்லி கொடுக்குறத அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படினா அந்த வயசில் இருந்தே யோகா செய்ய ஆரம்மிக்கலாம் யோகா செய்கிறதால நன்மை அப்படினு பார்த்திங்கன்னா நம்ம உடல் வலு பெறதோட மனசும் சேர்ந்து வலு பெரும் அதில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை வந்து யோகா கொடுக்குது ஒருமுகப்படுத்துவது மனசை வந்து ஒரு கட்டுக்குள் வைக்கிறது உடலையும் ஒரு கட்டுக்குள் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் யோகாவில் இருக்கிறதுனால யோகா வந்து நிச்சயமாக நல்லா கற்றுக்கணும் அது எனக்கு தெரிஞ்ச மையம் வந்து ஈஷா மையம் கோயம்புத்தூரில் ஜக்கி வாசு தேவா அவர்கள் நடத்துகிற அந்த மையம் வந்து நான் நிறையா தடவை போய்ருக்கேன் ஒரு மாதம் கூட அங்கேயே தங்கி இருந்து அந்த யோகா பயிற்சியை மேற்கொண்டிருக்கோம் மூளைக்கு மனதுக்கு உடலுக்கு சம்மந்தமான நிறைய நல்ல பயன்களை தர்றதுனால யோகா கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்படினு நான் சொல்வேன் இங்கே ஒரு யோகா அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு விஷயத்தோட பலன்கள் இப்போது நிறைய இடத்துல நல்லா பரவிட்டு வர்றதுனால மக்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு நல்லா தெரிஞ்சுருக்கு அதனால பள்ளிகளில் கூட கல்லூரிகளில் பள்ளிகளில் கூட யோகா சொல்லி கொடுக்குறாங்க பசங்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்து செய்ய தான் செய்கிறாங்க நாங்கள் படிக்கும் போதெல்லாம் யோகா அப்படினா இன்னும் சொல்லப் போனால் என்னனே தெரியாது இப்போ படிக்கிற பசங்களுக்கு யோகானா என்னானு தெரியுது எப்படி செய்யணும்னு தெரியுது எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியுது அதனால வந்து யோகா கற்கிறதோடு முக்கியத்துவம் இப்போ எல்லோருக்குமே தெரியுது நன்மைகள் எல்லோருக்குமே தெரியுது அதில் ரொம்ப சந்தோஷம்